ஹலோ யாருங்க ஆ ஆமாப்பா நீங்கள் யாருப்பா எந்த தர்ஷன்ப்பா ஆ அந்த ரௌண்டானா பக்கத்தில் ஆ அந்த ரௌண்டானா பக்கத்துலேயாப்பா ஆ சரிப்பா சொல்லுப்பா என்ன விஷயம்ப்பா ஆ ம் ம் சரிங்கப்பா ஆ சரிங்கப்பா பால் எத்தனை லிட்ரு ஆ சரிப்பா அது ஆ சரிப்பா வாங்கிக்கிலாம் அம்மா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இது மாதிரி தேவைப்படும் அப்படின்னு அது டேட் டேட்டு டேட் எப்போதுப்பா ரெண்டு நாள்லேங்களா அப்போ இன்னிக்கு தேதி பதினஞ்சு ஒரு பதினேழாந்தேதி தேவைப்படுதுங்களா ம் ஆ சரிப்பா பால் வந்து எப்படிப்பா பதினேழாந்தேதி மார்னிங் கொடுக்கலாங்களா இல்லை பதினாறாந்தேதியே ஈவ்னிங் வந்து கொடுத்தர்லாங்களா பதினாறாந்தேதி ஆ சரிங்கப்பா ம் சரிப்பா சரிப்பா ரேட்டு இப்போத்திக்கி ஐம்பது ரூபா போய்கிட்டு இருக்குதுப்பா ஒரு லிட்ரு பால் நீங்கள் இப்போ ஒன்றா இல்லைப்பா நீங்கள் இப்போ ரொ கொஞ்ச நாளாக நம்மள்ட்ட வாங்கிறதில்ல பாக்கெட் பால் வாங்கிட்டிருக்கீங்க உங்களுக்கு என்ன ரேட்டுனு தெரியல ஆ சரிப்பா இப்போத்திக்கி வந்து நம்ம பால் வந்து நம்ம பால் வந்து நாட்டு மாட்டுப் பாலுப்பா அதனால் ஐம்பது ரூபாய்க்கி விற்றுட்டுருக்கு நம்மளது பால் வந்து க்வாலிட்டி நல்லா இருக்கும் சரி நமக்கு ரொம்ப வருஷமா பழக்கப்பட்ட பையனாக போய்விட்டீங்க சரி மூவாயிரம் ரூபா வருதுப்பா அறுபது லிட்ரு பால் நான் வேண்ணால் ஒரு உங்களுக்காக ஒரு இரநூற் ரூபாய தள்ளிக்கிட்டு ரெண்டாயிரத்து எட்நூறு ரூபா கொடுங்கப்பா ஆ சரிப்பா

ஆ ஆமாம்ப்பா மொத்தமாக வந்து கேனில் நான் எடுத்துகிட்டு வந்து பதினாறாந்தேதி இல்லைப்பா நான் பதினாறாந்தேதி ஈவ்னிங் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு நான் அங்கேயே வந்து ஹேண்ட்டில் கேஷ் வாங்கிக்கிறேன்ப்பா ஆ சரிப்பா ஆ சரிப்பா நான் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக கொடுக்கறேன் ஆ இல்லைப்பா இந்த நம்பர் தான் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஆ ஆ சரி சரிப்பா ம் சரிப்பா